குழாய் நீர் உங்களுக்கு கிடைக்கிது அதில் வாழ்கை எப்படி இருக்கு அப்படினா நம்மளுக்கு தேவையான தண்ணியை வந்ட்டு நம்ப இப்போ பிடிச்சி யூஸ் பண்ணலாம் சப்போஸ் நம்மளுக்கு அளவுக்கு அதிகமாக தண்ணீர் இருந்தால் அது நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் போகும் இப்போ குழாய் நீரில் வர வர தண்ணி நம்மளுக்கு யூஸ் ஆகும் நம்ப எவ்வளோ பிடிச்சி வைக்கிறோமோ நம்மளுக்கு என்ன எப்போ தேவையோ அந்தந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி வைக்க போகறோம் ஒரே தண்ணியை வச்சிக்கிட்டு வேஸ்ட்டாக்குறதுக்கு குழாய் நீர் ரொம்ப பெஸ்ட்டு தான் அது சுத்தமாக இருக்கா அப்படின்னா சுத்தமாக தான் இருக்கு ஏன்னா அது நம்ம மண்ணு இப்போ எல்லாத் தண்ணியுமே நம்ம மண்ணுக்குளேந்து தான் வருது அப்படி இருக்கும் போது இந்த தண்ணியும் நல்ல தண்ணியாக தான் இருக்கு நாங்கள் குழாய் நீர் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இப்போ நீர் கிடைக்கிது அந்த கிடைக்கிறதுல நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு பயன் படுத்துறோம் இன்னும் ரொம்ப தண்ணியை போதுமான தண்ணிக்கு யூஸ் பண்ணவே கூடாது அதிகமாக இருக்கு அப்படின்றதுனால அதிகமாக இருக்குன்ற காரணத்திற்க்காக ஏன்னா அது ஒரு நாள் நம்மளுக்கு கிடைக்காம போகலாம் கிடைக்காதப்போ அதோட அருமை நம்மளுக்கு புரியும் தண்ணின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதான் நம்ப எல்லாத்தோட தண்ணி தான் நம்மளுக்குஅத்யாவசியமான ஒரு பொருள்னா அது தண்ணி தான் நம்ம அதை செலவு வீணாக செலவழிக்க கூடாது தண்ணி தானே அப்படின்ற ஒரு இதில் பாத்து நம்மளுக்கு தேவையான அளவு குழாய்ல வர தண்ணியை பிடிச்சி சேமிச்சு வச்சு யூஸ் பண்ணனும் இருக்கு அப்படின்றத்துக்காக நம்ம பாட்டிக்கு யூஸ் பண்ணிட்டுருக்க கூடாது